ஆ சொல்லுங்கள் யார் ஹலோ புரியல ஆ சொல்லுங்கள் ஆ சொல்லுங்கள் எந்த இயர் எந்த டிப்பார்ட்மெண்ட்டு ட்ரிபிள் இ ஆ சொல்லுப்பா என்னிக்கு என்னைக்கு போகிறிங்க ஓ மண்டே தான் இங்கே டெஸ்ட்டு எக்ஸாம் இருக்கில்ல அந்த டைம் போய் என்ன பண்ணுறது அப்போ அந்த டைம் வேலை இருக்கில்ல நீ மட்டும் அங்கே போனால் என்ன அர்த்தம் அது ஃபிரீயாக டைமில் போக கூடாதா ஆ எழுதிவிட்டு தான் போகணும்ப்பா எழுதிவிட்டு போகணும் அப்புறம் எழுதி முடித்தோன்னே பஸ் இருக்குது அந்த பஸ் நேராக போய் அங்கே இறங்கிக்கலாம் நெய்வேலி என்எல்சின்னு சொல்கிறீங்க அங்கே போய் இறங்கிக்கலாம் அப்புறம் எக்ஸாம் விட்டோன்னால் அப்புறம் எப்படி அடுத்த டைம் எப்படி எழுத முடியும் அந்த டைமில் போய் எல்லாம் சர்குலர் கொடுத்தாச்சி எல்லாம் ரெடி ஆகிடுச்சி அந்த டைம் போனால் என்ன அர்த்தம் யோசித்து பாருப்பா அதுதான் எக்ஸாம் எழுதிவிட்டே போ ஒன்றும் பிரச்சின இல்லை அப்புறம் முடித்து இல்லைன்னா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிடு இதுமாதிரி எக்ஸாம் இருக்குது சார் எக்ஸாம் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல் இதெல்லாம் வந்து இதெல்லாம் ஒரு காரணம் வந்து என்கிட்ட ஃபோன் பண்ணாதே இதெல்லாம் சொல்லக்கூடாது புரியுதா உங்கள் ஹெச்ஓடி சார் என்ன பண்ணுறாரு அவருகிட்ட கேட்டீயா பர்மிஷன் கேட்டீயா ஆ அப்போ அப்புறம் என்ன ஆ அதுதான் இந்த எக்ஸாம் எக்ஸாம் முக்கியம் அதுக்கப்புறம் தான் மற்ற உன்னோடய அதர் ஒர்க்கெலாம் மற்றதுலாம் அதெலாம் அப்புறமா தான் போய் பார்க்கணும் ஓகேவா இப்போதைக்கு உன்னோடய ஒர்க் என்னமோ அந்த வேலையை மட்டும் தான் நமக்கு படிப்புதான் முக்கியம் நெக்ஸ்ட்டு அதை போய் பார் நான் வேணாம்னு சொல்லலை உன் வேலை முடித்தோன்னே அடுத்த வேலை அதை பார் ஓகேவா அப்புறம் மற்ற ஸ்டூடண்ட்டெலாம் உன்னை மாதிரியா இருக்காங்க மற்ற ஸ்டூடண்ட்டெலாம் எப்படி இருக்காங்க கரெக்டாக எக்ஸாமுக்கு கரெக்டாக வராங்க அப்போ நீ மட்டும் வந்து கேட்குறேன்னா என்ன அர்த்தம் உனக்குன்னு தனியாகவா எக்ஸாம் வைக்க முடியும் ஓகேவா இதேமாரிலாம் பண்ணக்கூடாது கரெக்டாக டைமை கரெக்டாக பார்த்து எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போ பஸ்ஸு கரெக்டாக அந்த ரூட்டு வழியாக போகும் கரெக்டாக அந்த பஸ்ஸுக்கு போயிக்கோ ஓகேவா ஆ ஓகே தேங்க் யூ